ஹலோ வணக்கம் வணக்கம் மேடம் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் மேடம் சரிங் மேடம் இப்போ எல்லாரும் வீ கார்டு கம்பெனி தான் மேடம் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க நல்லா இருக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்கு கேரண்ட்டி வாரண்ட்டிலாம் கொடுக்கறாங்க ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு நீங்கள் அதையே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் மேடம் வாய்ங்க்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்க நாங்கள் கான்ட்டாக்ட் பண்ணி விட்டுறோம் ம் ம் சரிங்க மேடம் ஆ இங்கே மயிலாடுறதுறைல இருக்கு மேடம் சபரி எலக்ட்ரானிக்ஸ்னு இருக்கு அங்கே போங்க இந்தமாரி சிவா எலக்ட்ரிக்கல்ஸ்ஸு கான்ட்டாக்ட் பண்ணோம் அவங்க மூ பண்ணி விட்டாங்கனு சொல்லுங்கள் அவங்களே கம்மியும் பண்ணிக் கொடுப்பாங்க ம் சரிங்க மேடம் ஓகே மேடம் வேறு எதுவும் தகவல் தேவைப்பட்டா கால் பண்ணுங்கள் மேடம் நன்றி ஓகே ஓகே ம்